எங்கள் தொழிலை பற்றி சொல்கிறதுனா எங்கள் தொழில் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நூல் சுற்றி பழகணும் நூல் சுற்றி பழகுணத்துக்கு அப்றம் தான் தார் சுற்றி பழகணும் தார் சுற்றி பழகுணத்துக்கு அப்பறம் அதுக்கு அப்பறந்தான் நெசவு நெய்கிறத்துக்கு விடுவாங்க அது ஃபஸ்ட் ப்ளவுஸ் நெய்கிறக்கு விடுவாங்க ப்ளவுஸ்சு ஜாக்கெட்டு துணிதான் நெய்யணும் முதல் முதல்ல நெய்கிறதே ஜாக்கெட் துணிந்தான் நெய்கிறக்கு விடுவாங்க பழகுகிறதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அனுமதிப்பாங்க அதுக்கு அப்பறமாக தான் ஒரு வாட்டமாக போட விடுவாங்க அதுக்கு அப்பறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய்கிறத்துக்கு விடுவாங்க அப்படியே பழகினது தான் அதுக்கு அப்பறமாக பாட்ரு வச்சி நெய்யணும் பாட்ரு வச்சி நெசவு பழகிறக்கு விடுவாங்க அதுக்கு அப்பறமாக நூல் நூல் நெய்கிறக்கு விடுவாங்க அது கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் நெய்கிறக்கு விடுவாங்க அப்படியே பழகுவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகினது தான் இந்த வேலை இந்த வேலைனா சேரி ஃபுல்லாக சேரி நெய்யணும்னா அப்படியே பழகிறதுக்குலாம் விட மாட்டாங்க கொஞ்சம் நெய்யணும் அதுக்கு அப்பறமா எழுந்திரிக்க சொல்லிடுவாங்க அப்றம் எலை நப்பி பழகணும் இலை எப்படி வந்து பனைலலேருந்து இலை எப்படி எடுக்கிறது எப்படி அதை நப்பி பழகிறது அதப்பற்றி நம்ம வந்து கற்றுக்கோணும் ஃபஸ்ட் அதுக்கு அப்றம் தான் நம்ம சேரியே ஃபுல்லாக நெய்ய முடியும் ஏன்னா டேமேஜ் இல்லாமல் நெய்யணும் இலை போக விட்டம்னா அது டேமேஜ் ஆகிரும் அது இலைய விட்டு விட்டு நெசம்ண்ணா அது வேலைக்கு ஆகாது அது சேலைய வந்து அப்பறம் ஓனர் வந்து சத்தம் போட ஆரம்பிப்பாங்க அதனால இலை நப்பி பழகணும் அது முனை கரெட்டாக அதை முனை அந்த பண்ணையில் வாங்கி பழகணும் அப்பறம் பாட்ரு வந்து கரெட்டாக இருக்கணும் டிசைன் கரெட்டாக இருக்கணும் பாட்ரு டிசைன் கரெட்டாக இருக்கணும் அதை அதை அது வந்து பாட்ரு நம்ம மிதிக்கம் போது கரெட்டாக பார்த்து மிதித்து நெய்யணும் இல்லைன்னா அது கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அது வந்து நெய்ய முடியாது அதனால அது கொஞ்சம் கரெட்டாக நெஸ்சா மட்டுந்தான் பாட்ரு நீட்டாக அழகாக இருக்கணும் செல்ப் போடுறது அப்படிதான் செல்ப்பு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோனேயே செல்ப் போட முடியாது நாம வந்து கற்றுக்கோணும் அதை வந்து கொஞ்ச கொஞ்சமாக பக்கத்தில் ஆள் இருந்தால் மட்டுந்தான் அது சொல்லி கொடுத்தா மட்டுந்தான் கற்றுக்க முடியும் செல்ப் போட்டு பழகிறதுக்கு அதை செல்ப் போட்டு பழகு செல்ப் போட்டு பழகினா அப்படியே ஸாரி ஸாரி நெஸ் பழகிடலாம் கொஞ்சம் செல்ப் போடணும் உட்காந்த்து அதை போட்டோம்னா அதை மிதிக்கிறது கஷ்டம்தான் அது ரொம்ப காலெல்லாம் வலிக்க செய்யும் அதெலாம் நெய்கிறதுன்னா கஷ்டந்தான் அந்த செல்ப் போடுறதுலாம் செய்றதுங்கூட ஈசி நெஸ்த்திடலாம் ஆனால் செல்ப் போடுறதுங்குறது கஷ்டமான வேலை தான் அதை கஷ்டமாக அதை போட்டுட்டோம்னா அதை டிசைன் முந்தி முந்தி டிசைன் அது தான் செல்ப் போடுறதுங்குறது முந்தி டிசைன் தான் அதை முந்தி டிசைனை கரெக்டாக பலோவ் பண்ணிட்டால் அதுக்கு அப்புறமா நம்ம சேரி நெசவலாம் அந்த சேரியில் புட்டால் கரெக்டாக போட்டுர்லாம் அந்த செல்ப்பு போட்டு பழகிட்டாளும் அந்த முந்தி டிசைன் நெஸ்சு பழகிட்டால் நம்ம வந்து கரெக்டாக புட்டால் போட்டு நெஸ்சு பழகிடலாம் புட்டால் ஃபஸ்ட் போட்டு நெய்யலாம் ஆனால் இருந்தாலும் நம்ம செல்ப் பழகணும் செல்ப் போட்ட தான் நம்ம புட்டால் போட முடியும் அதனால் அந்த செல்ப் கரெக்டாக போட்டு நெஸ்சு பழகணும் அதுக்கு அப்பறமாக புட்டால் போட்டு நெய்யலாம் அதுக்கு அப்புறமா சேரி ஃபுள் சேரி ஒரு சேரி ஃபுல்லாக நெய்யணுன்னா அது கரெக்டாக எந்த டேமேஜ்ம் இல்லாமல் நெய்யணும் அப்போ தான் அந்த ஓனருக்கு போய் சேர போய் சேரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன டேமேஜ் இருந்தாலும் அதை குத்தம் குறையா சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்பறம் அதை இந்த கொடுக்க முடியாது பாகு கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நமக்கு கரெக்டாக நெஸ்சா தான் பாகு தருவாங்க இல்லைன்னா பாகு தரமாட்டாங்க நம்ம கரெக்டாக நெஸ்சு கொடுக்கோணும்